எங்கள் வீட்டு எங்கள் வீட்டுக்காரர்களே கேட்ரிங் தான் இது பண்ணுவாங்க கேட்ரிங்கில் தான் வேலை பார்த்துருக்காங்க பெண்கள் மட்டும் சமையல் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு ஃபங்ஷனும் நடத்தமுடியாது பெரிய பெரிய கல்யாண வீடு இப்போ நம்ம வீட்லையே இப்போ வந்து ஒரு நூற்றம்பது பேர் வாராங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலே இப்போது லேடீஸ் எல்லாம் வேலை பார்க்கவே மாட்டாங்க அதே நம்ம ஜென்ஸ்ஸு தான் அவங்கள்ட்ட சொல்லணும் அவங்க தான் ஒரு ஒரு சமையலுக்கு ஆள் கூட்டிகிட்டு வரேன் சொன்னாலும் வெளியே போனால்கூட ரெண்டு ஆம்பளை ஆட்களை தான் கூட்டிகிட்டு வருவாங்க அப்போ பொம்பளையாளா கூட்டிட்டு வருவாங்க பொம்பளையாள் வந்து முடியாது ஆம்பளை ஆட்கள் வந்து சமையல் பண்ணி தருவாங்க ஆம்பளையர்கள் எல்லாமே ஃபங்ஷன் பெரிய பெரிய ஃபங்ஷன் நம்ம வீட்டுக்கு வர எல்லாமே நமக்கு ஆம்பளை ஆட்கள் தான் வேலை செய்வாங்க பெண்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வேலையை மட்டும் வேணால் நம்ம நம்ம நம்மளுக்குள்ளது வேணால் நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்றஜி அது வேணால் பண்ணலாம் மத்தபடி பெண்கள் வந்து ரொம்பவும் நம்ம ஆண்களுக்கு நிகர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது நம்ம வேலையில் முக்கால் வாசி வேலை அவங்களே செஞ்சுருவாங்க அவங்க வந்து சமையல் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு நூறு இதே கிடையாது நீட்டாக ஒரு நாலு ஆம்பளையாட்கள் வந்தாங்கன்னால் அந்த வேலையை வந்து பத்து நிமிஷத்தில் கடகடன்னு முடிப்பாங்க போய்க்கிட்டே இருப்பாங்க நம்ம வந்து ஒரு வேலையை என்னா செய்தேன் என்னா செய்தேன்னு உக்கார்ந்து உக்கார்ந்து தேய்ச்சு பெருக்கி எடுத்து அதை செய்யவே மாட்டோம் ஆண்கள்னா நல்லா செய்வாங்க அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு இதாக எங்கேனாலும் ஒரு ஒரு இது கோயில் திருவிழானாலும் ஒரு கல்யாண வீடு எதுன்னாலும் அவங்க வந்து நல்லா சமையல் பண்ணுறது வந்து ஆண்கள் தான் நல்லா அவங்க ப லேடீஸ் பண்ணுற சமையலை விட ஆண்கள் பண்ணுற சமையல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும்